முன்னால் முன்னாடிலாம் வந்து நம்ம கையால் செய்கிறது வந்து பொம்மை அந்த விளையாட்டு பொருட்கள் செய்யலாம் ஒன்று ரெண்டு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மை செய்யலாம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு ஸ்கிரீன் தைக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளே ரெடி பண்ணுவோம் ஒரு பழைய சேலையை எடுத்து அதை ரெண்டு பக்கமும் தைச்சி அது ஸ்கிரீனு நம்மளே செய்வோம் அப்புறம் வந்து இது இது என்னது நம்ம பாய் செய்கிறதும் உண்டு அப்புறம் வந்து குங்குமமும் நம்ம வீட்டில் தயாரிச்சிப்போம் குங்குமமும் நாங்கள் வீட்லேயே அதெலாம் ரெடி பண்ணி இருக்காங்க அப்புறம் வந்து பொட்டு செய்கிறதும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பொட்டு வந்து நம்ம வீட்லேயே செய்கிறது தான் அவங்க இப்போ வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் மயம் ஆனோன்ன இப்போ நிறைய பொருட்கள் வீட்டில் செய்கிறதே கிடையாது அதுக்கு அப்புறம் வந்து இந்த கூடை பின்னுறது அப்புறம் வந்து சொலவு செய்கிறது ஒரு வா வாரியல் வந்து வாரியல்ல தென்னை ஓலையில் கிழிச்சி வாரியல் கட்டுறது இப்போ வந்து இந்த நம்ம பழைய துணியில் வந்து இந்த மேட்டு தைக்கிறது தலைவாணி உற தலையணைக்கு உள்ள உற உற உற தைக்கிறோம் அதுவும் நம்ம கையில் தான் சில நேரம் தைக்க இது பண்ணுறோம் நம்ம இதெலாம் அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து நம்ம தைக்கிறோம் ரப்பர் பேண்டு தலையில் போடுற பேண்டு செய்கிறோம் இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் போடுறாங்கள்ல பெரிய பெரிய கம்மல் அந்த கம்மல்லாம் வந்து நம்ம அந்த உள்ளன் நூல் வாங்கி அந்த கம் அந்த கம்மல் செய்ய அந்த கம்மல் செய்கிறது அப்புறம் வந்து இந்த ஸ்வெட்டர் நூல் வாங்கி இந்த ஸ்வெட்டர் பின்னுறது அது அதில் ஒரு பேக்கு மாதிரி செய்கிறது அப்புறம் வந்து இந்த இது வீட்டுக்கு வந்து நம்ம டிஸைன் பண்ணுறது வந்து நம்மளே ஒரு ஒரு படம் வரைஞ்சி அதில் இதெலாம் பண்ணுறோம் ஆனால் இப்போ எல்லாம் வெளியில் டிஜிட்டல் மயம் ஆக்கப்பட்டதுலேர்ந்து இப்ப எல்லாம் நம்ம வெளியில் வாங்கிறோம் எதுவும் நம்ம கையில் செய்கிறது இல்லை எதுவுமே நம்ம இது பண்ணாமே எப்படி விட்டுருவோம் ஆனால் அந்த நம்ம நம்ம கையில் தான் நிறைய எல்லா வேலைகளும் நம்ம செய்கிறோம் இப்போ இதனால் வந்து நிறைய பேருடைய தொழில் பாதிக்குது இந்த கைத்தொழில்லாம் இல்லை முன்னாடி வந்து நாங்க கைத்தொழில்னு சொன்னால் நாங்கள் தீப்பெட்டிலாம் நாங்கள் தீப்பெட்டி ஒட்டுவோம் அப்புறம் இந்த குச்சி எடுக்கிறது அதெலாம் செய்வோம் ஆனால் இப்போ அந்த தொழில்லாம் கிடையாது இப்போ மிஷின் வந்ததுலேருந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அதனுடைய தொழிலோட மகத்துவம் பிறகு போயிட்டு அதை மாரி வயக்காட்டு பக்கம் இப்போ இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறுவடை பண்ணுறது வந்து பண்ணுவாங்க அது நல்ல அறுவடை பண்ணுறது ஒரு பத்து பேர் நின்று அறுவடை பண்ணுறது இப்போ எல்லாத்துக்கும் அறுவடைக்கு மிஷின் வச்சிட்டாங்க வயக்காட்டில் களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவங்க அதுக்கெலாம் நிறைய பேர் நின்று களை எடுக்கலாம் நல்ல ஆள் வேலை கொடுப்பாங்க இப்போ அதுவும் கிடையாது அது எல்லாம் இப்போ மிஷின் மிஷின் வந்ததுலேர்ந்து இப்போ எல்லாருடைய வேலை தொழிலும் போய்ச்சு யாருக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு ஆகிட்டு நிறைய கை கைத்தொழில் வந்து இன்னும் நிறைய நான் சொல்லாம விட்ட நிறைய கைத்தொழிலும் இன்னும் நிறைய இருக்குது அந்த இது அந்த இது அந்த அந்த அட்டை பெட்டியில் பாக்ஸு செய்கிறது அப்புறம் வந்து இந்த பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்து பை ஒட்டுறது இப்போ வந்து நம்ம கேரி பேக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்கிறாங்கள்ல அது வந்து முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வருடத்துல அது இப்படி இருந்துச்சு இந்த கேரி பேக் யூஸ் பண்ணாதப்போ நியூஸ் பேப்பரில் குட்டி குட்டி பை செய்கிறது நியூஸ் பேப்பரில் இந்த பை செஞ்சி இந்த திங்க்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணி இருக்கோம்